எனக்கு வந்து நிறைய வெரைட்டியாக நிறைய சமைக்கணுன்னு ஆசை நான் வந்து சும்மா சாம்பார் சாப்பாடு ரசம் பொரியல் சிக்கன் மட்டன் இதுமட்டும்தான் வந்து சமைத்து கற்றிருக்கேன் எனக்கு வந்து வேறு ஏதாவது புதுசு புதுசாக சமைக்கணும் அந்த ஹோட்டலுங்களெலாம் நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அதெல்லாம் தெரி தெரிஞ்சு சமைத்து நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்ணும் அதெல்லாம் ரொம்ப ஆசை ஆனால் அதுமாதிரி எனக்கு தெரியலை இனிமேல்தான் ஒன்று ஒன்றா கற்றுகிட்டுதான் செய்யணும் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களெலாம் வந்து என் என் கொழந்தைகள்லாம் வந்து நிறைய கேட்குது என்னம்மா நீ கொஞ்சம்தான் சமைக்க தெரியுமா உனக்கு நிறைய வெரைட்டியாக சமைத்து கொடும்மா என் ஃப்ரெண்டுங்களெலாம் நிறையா புதுசு புதுசாக சமைத்து எடுத்துகிட்டு வர்றாங்கம்மா அப்படின்னு என் கொழந்தைகள்லாம் ஸ்கூலில் கேட்குறாங்க வகுப்பறையில் அதனால எனக்கும் சுமாராக பிரியாணியெலாம் வந்து நிறையா வைக்க தெரியாது அதுமாதிரி பிரியாணியெலாம் செய்யணும் பொரியெல்லாம் வந்து டவுனெல்லாம் நிறையா சமைக்கிறாங்க அதுமாதிரி பொரியல் நிறையா செய்யணும் அதெல்லாம் நிறையா ஆசை இருக்குது ஆனால் எனக்குதான் தெரியலை ஆனால் செஞ்சு கற்றுக்கணும் இனிமேல்தான் போகணும் எங்கேயாவது போய்விட்டு தெரிஞ்சு கற்றுக்கணும் அதெல்லாம் ரொம்ப ஆசை கீரைலாம் வந்து மா மணத்தக்காளி கீரை புளித்த கீரை இதுதான் செய்ய தெரியும் கீரையிலேயே நிறையா வகை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அது எனக்கு தெரியலை அதுமாதிரி கீரை கீரை அதுமாதிரி செஞ்சு கற்றுக்கலான்ருக்கேன் இனிமேல்தான் செஞ்சு கற்றுக்கணும் அதுமாதிரி சத்து உள்ள பொருளாக சத்து உள்ளதாக பயிறு மொச்சை கொட்டை அதுமாதிரிலெல்லாம் நிறையா வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுமாதிரில்லாம் ஏதாவது கற்றுக்கலான்ருக்கேன் இனிமேல்தான் கற்றுக்கணும்